சார் சொல்லுங்கள் சார்

சார் பையனுக்கு டியூஷன் எடுக்கறேங்க சார் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கறேங்க சார் ஆமாம்ங்க சார் நீங்கள் டிரெயின் வந்து ஸ்கூல் முடிச்சி ஹாஃப்னவர் ஒன் ஹவர் இருக்கும்ங்க சார்

சரிங்க சார் அதுக்கென்ன இன்னும் ம் ஆ சரிங்க சார் அப்படிதான் சொல்லுங்கள் சார் அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்ஸு ஈவினிங் கிளாஸ் வக்கிறேன் இல்லைங்களா அதனால் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்தனுப்புங்க ம் சரிங்க சார் நீங்கள் பையனை கூட்டிகிட்டு பையனை நீங்கள் கூட்டிகிட்டுப் போகி போகிறம்போது இன்ஃபார்ம் பண்ணனும் சார் நமக்கு இந்த மாதிரி பையன் வந்துயிருக்குறோம் வரோம் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஹாஃப்னவருக்கு முன்னாடியே நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஹாஃப்னவருக்கு முன்னாடியே நமக்கு தகவல் சொல்லிட்ணும் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறோங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லிவிடுங்க சார் ஆ ம் சரிங்க சரிங்க சார் இப்போ அவங்க அவங்களுக்கு எது வராம இருக்குதோ அந்த சப்ஜெக்ட் எடுக்க போகிறோம் இப்போ இங்கிலீஷ்சு தமிழ் சோசியல் சையின்ஸ் ரெண்டுமே இருக்குங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கிலீஷ் வர்லேங்கன்னா இப்போ இங்கிலீஷ் அதுக்கு அதிகமாக கோச்சிங் கொடுப்போம் எந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குதோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கற மாதிரி இருக்கும்

அதனால் பையனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கில் கொஞ்சம் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சிக்குவான் கொஞ்சம் அட்ரேக்ஷனாக இப்போ ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் எதுக்கு வக்கிறோன்னு பார்த்திங்கன்னா இப்போ கிளாஸில் எல்லாம் கேட்டு எல்லாம் பழகி போய்விடும் ஸ்பெஷல் கிளாஸில் அவனுக்கு எந்த மெத்தெடில் புரியுதோ அந்த மெத்தெடுக்கு ஏற்ற மாதிரி நம்ப சொல்லு மாதிரிக்கணும் மாதிரி சொல்லி தரணும் அப்போதான் அவனுக்கு புரியும் அப்போதான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கிளாஸ்க்கு வருவான் நீங்களும் கொஞ்சம் ஒபே சப்போர்ட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ம் சரி ம் இல்லைங்க சார் அது ஒரு ஹாஃப்னவர் இன்ட்ரவலு அது அவர் ரெஸ்ட் எடுக்கணும்ல ஃபிரெஷ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் ஃபிரெஷ் வாஷ் ஆயிட்டதுக்கப்புறம்தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ம் சரிங்க சார் ம் சரிங்க சார் அது இல்லைங்க சார் பையன் ஸ்கூலுக்கு வந்தாலும் வர்லன்னா வந்தா இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது யார் யார் வந்துருக்காங்கன்னு சொல்லி அவங்கள நாங்கள் தனியாக அட்டெனன்ஸ புரொஸிஜர் மெயின்டென் பண்ணுவோம் இத்தனை பேர் அட்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புரொஸிஜர் மெயின்டென் பண்ணுவோம் அதனால் ஏ பையன் ம் ம் நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி நீ எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்னும் இந்த மாதிரி வர்றாங்க சார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை நீங்கள் க நீங்கள் லெட்ரு ஒன்று எழுதிக் கொடுக்கணும் இந்த மாதிரி நாங்கள் வர்லை இந்த மாதிரி எங்களோட டிரைவரை அமிச்சு விட்றோன்னு சொல்லி நீங்கள் ஒரு லெட்ரு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து உங்கள் உங்களை கன்சல் பண்ணிவிட்டுதான் பையனை விடுவோம் அதுவரைக்கும் விட மாட்டோம் ம் அதுவரைக்கும் பையன் எங்கேயும் போ மாட்டான் சரிங்க சார் சரிங்க சார் ஓ ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் தேங்க் யூ தேங்க் யூ சார்